ராமநாதபுரம் ராஜ்ஜியம் வந்து முதன் முதலில் சிவகங்கை ம அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளடக்கியது ஆயிரத்து எழுநூற்றி பத்தாம் ஆண்டில் ரகுநாத சேதுபதி என்கிற கிழவன் சேதுபதி ஏழாவது மன்னராக ஆட்சி செய்தார் வேலு நாச்சியார் மற்றும் ம அவரோட மகள் திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சி பாளையத்தில் இருக்க ஒரு கோயிலில் நாயக்கர் பாதுகாப்பு கீழ் வளர்ந்து வந்தார் வேலு நாச்சியார் ராணி வேலு நாச்சியார் நிர்வாக நாட்டை நிர்வகிக்குவதற்காக மருது சகோதரிகளுக்கு அதிகாரத்தை வழங்கினார் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து முன்னாடிக்கு முன்னே இருந்தப்போ வளர்ச்சியடையாமல் இருந்துச்சு இப்போ ரொம்பவே வளர்ச்சி வந்துருச்சு அப்போது கல்வி நிறுவனங்களெலாம் எதுவும் இல்லை இப்போது வந்து அது கொஞ்சம் நிறையவே இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில்